இப்போ நான் பார்த்திங்கனா வயலில் காலையில் ஆறு மணிக்கெலாம் போய்விடுவேன் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்கற ஆளும் கரெட்டாக வந்துடுவாரு அப்புறம் என்ன பண்ணுவோம் காலையில் ஃபுல்லா வயல் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் எல்லா வரப்புலேயும் எல்லாத்துலேயும் தண்ணி கிடைக்கா பூச்சி விழுந்துருக்கா இல்லை அந்த பக்கத்து வயல் இருக்கிற மோட்டுரு நண்டு வலைன்னுதான் சொல்லுவோம் தண்ணியெலாம் வேறு இடத்துக்கு போய்விடும் அந்த மாதிரியலாம் போய் செக் பண்ணணும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்போதான் என்னாங்கிறது நமக்கு வயலில் நடக்கிறது தெரியும் நம்ம பாட்டுக்கு வீட்டிலே உட்காந்துகிட்டு இதெலாம் பார்க்காம இருந்தோம்னால் நம்ம வயலில் பூச்சி விழுந்துரும் இல்லை நமக்குதான் எல்லாமே லாஸ் ஆகும் எவ்வளோ செலவு பண்ணி நம்ம நடுறோம் போகிறோம் வரோம் அதெலாம் அதுக்கெலாம் நம்ம பார்க்காம இருந்தோம்னால் நமக்கு இதாக இருக்கும் ஒரு நாள் போனோம்னால் இப்போ ஒரு நாளில் காலையில் த்ரீ ஹவர்ஸு பார்க்கணும் ஃபுல்லாக அப்புறம் ஆள் வேலை பார்க்கறாங்கனா ஃபுல் டயம் அங்கே இருக்கணும் இல்லைனா நீங்க காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அப்போதான் நமக்கு நோய் தாக்குதல் ஏதாச்சும் இருக்கா நம்ம பயிரில் அப்படி இப்படின்லாம் தெரியும் தண்ணியை கரெட்டாக பாய்ச்சணும் அந்த மாதிரியலாம் இருக்குது இப்போ விவசாயத்தை பார்த்துக்கிட்டிங்கனா நம்ம ஆரோக்கியமாக நம்ம வயலுக்கு போகிறதுங்கறது ஒரு ஆரோக்கியம்தான் காலையில் போகிறோம்னா அது ஒரு வாக்கிங் மாதிரிதான் காலையில் சுற்றி வரோம் வரப்பில் நடக்கிறோம் அதெலாம் நமக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் இந்த வயல் வேலை பார்க்குறோம் இப்போ வரப்பு போடுறோம் அதெலாம் இப்போ எக்ஸசைஸ் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக சேற்றில நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கறோம் அதே ஒரு ஆரோக்கியம் நம்ம உடம்பு வந்து எந்த வித நோயெலாம் இருக்காது கண்டிப்பாக இப்போ சுகரு இருக்கானெலாம் அதெலாம் பார்க்கவே வேண்டியதில்லை இந்த மாதிரி வேர்வை வெளியில் வந்து பார்த்தோம்னா வேலையே நமக்கு எந்த வித நோயுமே இருக்காது வேர்த்தாலே அதே மாதிரி உணவும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் இப்போ எங்கள் வயலில் விளைவிக்கிறதலாம் நாங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ எங்கள் பசங்களுக்கெலாம் அதேதான் கொடுக்கறோம் பார்த்திங்கனா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ கெமிக்கலெலாம் போட்டு நம்ம இது ரைஸு இது பண்ணிணோம்னா வயலில் விளைவிச்சோம்னா அதெலாம் நமக்கு பாதிப்புதான் அதனால நம்ம இயற்கை முறையாக விவசாயம் பண்ணுவோம் அதனால் நம்ம ஃபேமிலியும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் சிறந்த வழி